ஹலோ அவிநாசி ஆரியாஸ் ஹோட்டலுங்களா இங்கே நான் உங்களுக்கு அடிக்கடி மெனு கொடுத்துருக்கேங்க இல்லைங்க எனக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் அது நான் மறுபடி ஆர்ட்ரு பண்ணுறங்க எல்லா அந்த டைமுக்கு கொடுத்துருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் எல்லா கொஞ்சம் அதிகமாக ஊத்தாமைங்க அந்த கொஞ்சம் காரமெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க அப்புறம் இந்த ரைஸ் மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேக வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க சாப்புடுறக்கு ஜீரணம் ஆகிரும் கொஞ்சம் அப்புறம் இந்த ஆர்ட்ரு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு ரைஸ் சொன்னேங்க இல்லைங்க அது ஒரு ரெண்டுங்க அதுக்கப்புறோம் இந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலு சொல்லிக்கறேங்க அப்புறம் இந்த ரைஸ் மீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஓ ஒரு மீல்ஸ் போதுங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிலு இதெல்லாம் கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஓகே இன்னும் கொஞ்சம் பிரியோஜனமாக இருக்குங்க ஆனால் சாப்புறக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க இந்த ஹோட்டலில் தான் உங்கள் ஹோட்டல் மட்டும்தான் நான் எப்போவுமே ஆர்ட்ரு பண்ணி வழக்கம்போல சாப்புடுறதுங்க மற்ற கடைகளில் சாப்புடுறத விட உங்கள் ஹோட்டலில் எப்போவும் போல் நீங்களே கொண்ட்டு வந்து அந்த டைமுக்கு கொடுத்தீங்கன்னா ஓகேங்க பரவால்லை நன்றிங்க உங்கள் செயலுக்கு ரொம்ப நன்றி